நாங்கள் வந்துட்டு பார்த்தோனா ஆரம்பத்தில் வந்துட்டு ஏர் உழுகிற அளவுக்குலாம் எங்களுக்கு இடோம் இல்லை அதனால் கையால் மண் வெட்டி தான் மண் வெட்டி எடுத்துட்டு நாங்களே கொத்திட்டு மண் ஒரு பக்கமாக அணைச்சி விட்டுருவோம் மண்ணு அணைச்சிட்டு அது கொஞ்சம் நாள் பூமி ஆறணும்ல கொத்தி ஒதுக்கும் போது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் மண் அதனால் கொஞ்சம் ஆறணும்னு சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுவோம் ஆரம்பிச்சதும் அப்றம் தண்ணி விடுவோம் தண்ணி விட்டுட்டு அப்றம் நமக்கு தேவையானதை என்னென்ன செடி கத்திரிக்காய் செடி பாவற்க்கா செடி புடலங்கா செடி வெண்டக்காய் செடி அப்றம் பீக்கங்காய் செடி அந்த மாதிரி செடிலாம் வைப்போம் வச்சிட்டு அப்றம் ஒரு ஒரு வாரம் ஆகணும் அதுக்காக தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தால் அது அவிஞ்சி போன மாதிரி ஆயிடும் ஸோ அதனால் தண்ணி ஒரு வாரம் கழித்து விடுவோம் தண்ணி விட்டிட்டு உரம் யூரியாலாம் நாங்கள் எதுவும் போடுறது கிடையாது ஏன்னா நாங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால ஒரு சாணம் மாட்டுச் சாணம் இருக்குல்ல மாட்டுச் சாணம் போடுவோம் ஆட்டுச் சாணம் போடுவோம் அந்த மாதிரி இயற்கையான முறையில் தான் நம்மளோடய பயிர்லாம் இருக்கும் நம்ம வந்துட்டு எதாவுது ஒரு நோய்வாய்பட்டால்ல கூட வீட்டில் அடுப்பில் ஆகிற அந்த சாம்பல் இருக்குதுல்ல அதை வாரி தூவுணோன்னு வச்சிங்களேன் அந்த பூச்சி பூண்டு எதுவும் அண்டாது அதனால் நாம தோட்டப்பயிர்கள் எல்லாம் பார்த்தீங்கனா வெறும் கிராமத்து வகையை சார்ந்ததாக தான் இருக்கும் நேச்சுரலாக தான் இருக்கும் எந்த களைக்கொல்லியோ இல்லை உரம் யூரியா அந்த காய அதிகமாக கொடுக்குன்னு சில பேர் சில வகையான டானிக்லாம் வாங்கி ஊத்துவாங்க மருந்து அந்தமாதிரிலாம் நம்மகிட்ட எதுவும் கிடையாது நம்ம வந்துட்டு எல்லாம் நார்மல் தான்